பிடித்தமான ஒரு இசைக்கருவி ஏனால் அது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா மைனுட்டான வர்ற அந்த இசை ஆனது மனதை சாந்தப்படுத்தவும் நிதானத்தைக் கொண்டு வருவதற்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவியாக நான் கருதுகிறேன் என் வாழ்வில் அது ரொம்ப ரொம்ப ஒரு நிதானத்தையும் மன அமைதியும் கொடுக்கின்ற ஒரு பயனுள்ள ஒரு மருந்தாக நான் கருதுகிறேன்